ஹலோ ஆ என்னாங்க பழமுதிர்சோலைங்களா ஆ சரி சரி சரி சரிங்க என்ன ஜூஸ் இருக்குது இப்போ உடனே வந்தால் கிடைக்கும் ஆ ஆ ஆ சரி சரி சரி சே ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி சரி ஆ அந்த இது அந்த இந்த என்னது அந்த எற்காடில் விளையுமே அந்த இது அத்திப்பழம் இருக்குதுங்க கிடைக்குங்களா ஆஹான் ஓ அப்படிங்ளா ஆ ஆ ஆ ஓ ஒரு ஒரு ஒரு மணி வாக்கில் வந்தால் கிடைக்குங்களா ஆ ஏன்னா அது கொஞ்சம் அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னுறாங்க அப்புறம் நானும் பெரும்பாலும் அங்கங்கே எங்கேயும் பார்த்துட்டு உங்கள் கடைக்கேதான் வந்து அடிக்கடி வாங்கிட்டிருக்குறேங்களா சரி அதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் அந்தாண்டை இதை பார்க்கலான்னு பார்த்தேன் ஆ ம் ம் ம் சரி சரி சரி சரிங்க ஆ சரி வீட்டிலையும் ஒரு விசேஷம் இருக்குது இது என்ன ஜூஸ் கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு ஓ அப்படி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரிங்க எப்படி ஐஸ் போட்டு கொடுப்பீங்களா ஐஸ் இல்லாமல் கொடுப்பீங்களா ஆ இதில் எது நல்லது சரி சரிப்பா ஆ ஆ ஆ சரி சரி சரி சரி சரிங்க சரி நான் இப்போ வரேனுங்க ஒரு ஒரு பத்து பேத்துக்கு வர மாதிரி ஒரு ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொடுங்க நீட்டாக நான் இப்போ வந்து வந்து வாங்கிறேன் ஆ ரைட் ரைட் ஆ இப்போ வரேன் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ